ஆறு அஞ்சி ரெண்டாயிரத்தி பதிமூணு இருபத்தெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பத்தம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினைச்சி நாலு ரெண்டாயிரத்தி பதினைச்சி